தமிழகத்தில் வந்து மொத்தம் மூணு மதம் இருக்குது இந்து மதம் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து மதத்தில் வந்து திருவிழாக்கல்லாம் நல்லா நடத்துவாங்க தீபாவளி பொங்கல் நெருப்பு திருவிழா இதெல்லாம் நிறைய நடத்துவாங்க அவங்க வந்து புது ஆடைகள் அணிவாங்க தலை சீவுவாங்க பின்னி தான் போடுவாங்க நெற்றியில் வந்து திருநீரும் அணிந்திருப்பாங்க முஸ்லிம்ஸ்லாம் வந்து முஹர்ரம் பண்டிகை ரம்ஜான் ரம்ஜான்ஸ் இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் வரும் இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் புதுசாக எடுப்பாங்க புது ஆடைகளை எடுப்பாங்க புது ஆடைகளை எடுத்துத் தலையில் தொப்பி போட்டுருப்பாங்க மசூதிக்குப் போவாங்க அப்புறம் வந்து கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின்சில் வந்து கிறிஸ்துமஸ் ஈஸ்ட்டர்ஸ் இந்த ரெண்டு ஃபங்ஷனும் கொண்டாடுவாங்க அதில் வந்து எல்லோரும் காமன்னாக டிரஸ் போட்டிருப்பாங்க அது இப்படி தான் மதங்களைக் கலாச்சாரத்தோடு ஒன்று இணைக்கிறாங்க